ஹலோ வெப்பட அம்மன் ஹோட்டலுங்களா அண்ணா நான் பாதரையிலிருந்து ரமேஷ் பேசுகிறேங்க ஆமாண்ணா சாப்பாடு ஆர்டரு பண்ணணும் ஆமாண்ணா ஒரு விசேஷம்ண்ணா வீட்டில் ஐம்பது சாப்பாடுண்ணா ஆமாண்ணா சாம்பார் ரசம் புளிக்குழம்பு தயிர் அப்பளம் பொரியல் போட்டுருங்கண்ணா பாயசமாண்ணா ஆ பாயசம் போட்டிருங்கண்ணா சரிங்க இன்னும் எவ்வளோ நேரத்தில் கொடுப்பீங்க ரெண்டுமணி நேரம் ஆகுங்களா கரெக்டாக ரெண்டுமணி நேரத்தில் கொடுத்துருவீங்களாண்ணா சரிங்கண்ணா கொடுங்கண்ணா ஆ சரி சரிங்கண்ணா சரிங்க வண்டி நீங்களே அனுப்பிச்சி விட்டுறீங்களா சரிங்க நான் அனுப்பிச்சி விட்டுறேங்க சரிங்கண்ணா